நான் தமிழ் கற்றுக்குனது வந்து கன்னடம் தான் படிச்சுட்ருந்தேன் கன்னடம் தான் பேசுவேன் இருந்தாலும் தமிழ் வந்து அதிகமாக வராது வராதுன்னாக்கால் தமிழ் வந்து பேச வராது அந்த வேறு மொழி பேசிவிட்டு இருந்ததுனால் தமிழ் கற்றுக்கறத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ வந்து அப்பா சொல்லித்தருவார் தமிழ் கற்றுக்கணும் ஏன்னால் தமிழ்நாடு தான் நம்மளுக்கு முதல் இடம் அங்கே இருந்து தான் நம்ம இந்த தெலுங்கு கற்றுக்கறதோ கன்னடம் கற்றுக்கறதோ தெலுங்கு பாஷை வந்து அது கொச்ச கொச்சையா வரும் தமிழ் வந்து தூய தெளிவு தெளிவாக தமிழ் வந்து தெரியும் அது வந்து பேச கற்றுக்கணும் அப்படினிட்டு அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது தமிழை கற்றுக் கொடுத்தாரு அதே வந்து பசங்கள் கிட்டே வந்து நான் கன்னடம் சொல்லித்தருவேன் சொல்லித்தந்தாலும் அவங்க வந்து கன்னடம் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை என்ன இருந்தாலும் நம்ம தமிழ் பேசுகிற மாதிரி அது வராதும்மா நமக்கு தமிழ் பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது தான் தமிழ்ல தான் பேசுவாங்க ஏன்னால் இப்போ இந்தியில் பேசணும் இப்போ கன்ன பேங்க்ளூர் போனாலேயும் கன்னடத்தில் பேசணும் செய்யணும் அந்தந்த மொழி கற்று வைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்கள் கிட்டே சொல்லித்தருவேன் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது பிடிக்காது ஏன்னால் நம்ம பேசுகிற வார்த்தை வந்து தமிழ் படிக்கிறதும் தமிழ் எதாக இருந்தாலும் தமிழில் பேசணும் செய்யணும் அப்படினிட்டு தமிழை ரொம்ப விரும்புவாங்க நம்ம இடத்துல வந்து தமிழை வந்து ரொம்ப விரும்புவாங்கன்னால் பசங்கள் வந்து அது எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் போகும்போது நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் செய்கிறோம் இல்லை மாநிலத்துக்கு போனாங்கன்னால் அவங்க தங்கி செய்கிறாங்க பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து இவங்க போனாங்கனால் எப்படி பேசுவாங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வீட்டுக்குள்ளே பேசுவேன் பேசினாலும் நான் ஒன்டி மட்டும்தான் பேசிகிட்ருப்பேன் ரொம்ப தமிழ் பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுனு பேசுவேன் கன்னடம் பேசிவிட்டு இருந்தது தமிழ் பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுவேன் அப்புறம் இருக்க இருக்க அப்புறம் பசங்கள் கூட இ என் ஹஸ்பண்டு கூட மற்றவங்க கூட எல்லாம் பேசினதும் கொஞ்சம் பரவாயில்லை தமிழ் வந்துடுச்சு அந்தமாதிரி எது பிடிக்கும் அப்படின்னா தமிழ் வார்த்தை வந்து தூய தமிழா வரும் மற்ற வார்த்தைகள் எல்லாம் இங்கிலீஷ்லேயோ தெலுங்குலேயோ எங்கே போனாலும் அதிகமாக பேச முடியாது இது ரொம்ப பிடிக்கும் தமிழ் பேசுகிறது வந்து ரொம்ப பிடிக்கும்னா தமிழ்நாட்ல இருந்துவிட்டு தமிழ் பேசலைனா தான் கஷ்டம் தமிழ் பேசுகிறதுல ரொம்ப பிடிக்கும் இந்த வார்த்தைகளெல்லாம் பிடிச்ச விஷயம் தமிழ் தான்